குழந்தை பருவத்தில் எனக்கு பிடிச்ச மிக விஷயோம் என்னென்னு எடுத்துகிட்டீங்கன்னா ஸ்போட்ஸ் கிரிக்கெட் வாலிபால் இதில் எல்லாம் கலந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அதோட குழந்தை பருவத்தில் விளையாட்டு போட்டிகள் ஃபங்க்ஷன்ல கலந்து விளையாடியிருக்கேன் அதிலயும் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் கிரிக்கெட்ல நல்ல விளையாடுறேன்ட்டு ஸ்கூல் ஸ்போட்ஸ் டீச்சர் வந்து க்ளப்ல எனக்கு சேர்த்தி விட்டாங்க க்ளப்ல சேர்த்தி விட்டு ஸ்டேட் லெவல் டிஸ்டிரிக்ட் லெவல் வரைக்கும் விளையாடியிருக்கேன் விளையாடு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேனுங்கிற ப்ரைஸும் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் த மேட்ச் ப்ரைஸும் வாங்கியிருக்கேன் அது போக தொழில் ரீதியாக தொழிலுக்கு வந்ததுக்கப்பறம் கைத்தறி அமைச்சர் சகாயம் சாருக்கிட்ட ஃபெஸ்ட்டு சாரீஸ் வீவர்ன்ட்டு கைத்தறி அவார்டு வாங்கியிருக்கேன் அதுபோக இப்போவும் க்ளப்ல விளையாடிட்டிருக்கேன் லோக்கல் க்ளப்ல விளையாடிட்ருக்கேன் பசங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன் வாலிபால் பேட்மிட்டன் பேட்மிட்டன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு அதை சிறப்பாக விளையாடிட்டிருக்கேன்